எங்க ஊரில் பார்த்தோம்னா விவசாய நிலங்கள் தான் ரொம்ப அதிகமாயிருக்கு ஸோ அதிகபட்சமாக நாங்கள் செய்கிற தொழில்கள் பாத்தோம்னா விவசாயம் தான் விவசாயத்தில் நிறைய பயிர்கள் வந்து இந்த சீசன் டைம் பார்த்து போடுவாங்க முக்கியமாக நெல் போடுவாங்க கரும்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய விலைக விளைச்சல்களை கொடுக்கும் ஸோ விளைநிலங்களில் வந்து இது அதிகமாக வந்து போட்டு வியா வியாபாரம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில்கள் இருந்தாலும் இங்கே விவசாயம் நெசவு தொழில்கள் முதல் கொண்டு இங்கே அதிகமாவே இருக்குது